சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரா ட்றா அப்படிங்கிற எழுத்தெலாம் வந்து நான் உச்சரிக்கும் போது தவறாக வந்து உச்சரிப்பேன் அதை வந்து நான் வந்து சரியாக அந்த வார்த்தையை வந்து பேச மாட்டன் அப்போலாம் வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போல்லாம் வந்து நான் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுறேன் அப்புறம் வந்து எழுதும் போது பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு ழகரம் லட்டுக்கு போடுகிற லகரம் பள்ளிக்கு போடுகிற ளா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து நான் எந்த இடத்துக்கு வந்து எந்த லா போடுறதுன்ட்டு வந்து எனக்கு இப்போ வரைக்குமே வந்து கன்ஃபியூஸாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு சுழி னா மூணு சுழி ணா இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் எழுதும் போதெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து ரொம்ப சிரமத்தை வந்து உள்ளாக்கும் இப்போல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து எழுதி பழகிட்டேன் ஆனால் வந்து அப்போலாம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு சிரமமாக இருக்கும்